கிராமத்தில் இருக்கும் சில விவ விவசாய குடும்பத்தினர் வந்து விவசாயம் செய்லாததுக்கு காரணம் போதிய நீர் நிலை வசதியின்மை பண தேவைகள் அதிகம் கிராமத்தை விட்டு நகரத்திற்கு சென்றால் அதிகப்படியான வருமானம் கிடைக்கும் என்ற நம்பிக்கை பணமே காலத்திலும் பெரிது என்று நினைக்கின்ற நோக்கம் சரியான விவசாயம் செய்தால் மட்டுமே மனிதன் உயிர் வாழ முடியும் என்பதை மறந்து பணத்திற்க்காக படிப்பு என்ற போர்வையில் நாகரீகம் என்ற வாழ்க்கையை மாற்றி கொண்டு நிறைய மக்கள் வந்து இடம் பெயர்கின்றனர் விவசாயத்திற்கு போதிய நிதி ஒதுக்கி அதுக்குண்டான வேலைகளை வந்து திறம்பட செய்து விவசாயத்திற்கு ஆதாரமான நீர் நிலையை உருவாக்கி கொடுத்து அதனுடைய மகசூலை மக்கள் மத்தியில் சந்தைப்படுத்த அரசாங்கம் முன் வந்து சரியான விளை நெ விளைப் பொருள்களுக்கு சரியான விலையும் சரியான சூழ்நிலையும் சூழ்நிலைக்கேற்ற விதைநெல்லையும் அரசாங்கமே கொடுத்து அரசாங்கமே கொள்முதல் செய்து கொண்டு அவர்களை நேரடி கொள்முதல் செய்து அவர்களுக்குண்டான வழிமுறையை நெறிப்படுத்தினால் விவசாயம் செழிக்கும் மக்கள் நலம் தழைக்கும் நாடும் செழிக்கும்